ஹலோ ஆ ஆ ஆமாம் சார் சொல்லுங்கள் ஆ சரி

எ எங்கே இருங்குங்க வீடு ஈசனுர் பக்கத்துலையா

எர்த்தலாம் கரெக்டாக தானே சொருவிருக்குறீங்க பழைய வீடா

சரி ஸ்டெப்லைசர் மட்டும் தானே மாற்றணும் ஏன்னா எங்கள்கிட்ட இன்வெட்ரு வேறு எதாச்சும் வேணுன்னா சொல்லுங்கள் தெரிஞ்ச கடை இருக்கு வேறு எதாச்சும் பிரச்சனை வேறு ஏதாவது சொல்லுங்கள் சொன்னிங்கன்னா எதாச்சும் வாங்கிகிட்டு வரேன் ஸ்விட்ச்சு ஃபால்ட்டு சொல்லுங்கள்

அமௌண்ட்டு ஜிபே பண்ணிவிட்றீங்களா வாங்கிகிட்டு வந்து விட்றேன் இந்த நம்பர் தான் சார் ஜிபே ஜிபே பண்ணி விடுங்க சார் வாங்கிடலாம் கொஞ்சம் தூரமாக இருக்கு உங்க வீடு தனி சார்ஜ் இருக்கு உங்க வீடு கரெக்ட் அட்ரஸ் சொல்லுங்கள் கரெக்ட் அட்ரஸ் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆ உங்க பேர் சந்தோஷா ஓகே ஓகே வந்து விட்றேன் ஓகே ஆ ஓகே வந்து விட்றேன் ஆ வந்து விட்றேன் கொஞ்சம் ஹாஃப்பனவர் ஆவும் ஆ ஓகே ஓகே வந்து விட்றேன்